எனக்கு சமைக்கத் தெரியாதது வந்து இந்த மாதிரி புளிக்குழம்பு ஸ்வீட்டில் வந்து ஸ்வீட் தான் எனக்கு ஜாஸ்தி செய்ய தெரியாது அப்புறம் வந்து காரமாக இருக்க ஐட்டத்தில் வந்து மிக்சரு ஸ்வீட்டு அந்த மாதிரி அப்புறம் வந்து புளிக்குழம்பு செய்யத் தெரியாது வெண்டைக்காய் குழம்பு செய்யத் தெரியாது கத்திரிக்காய் குழம்பு செய்யத் தெரியாது ஆனால் வந்து இது என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் இது செஞ்சு கொடும்மான்னு சொல்வாங்க அப்போது வந்து நான் ஏதோ ஒன்று வந்து தெரிஞ்சவங்கக் கிட்டே கேட்டுகிட்டு வந்து ஒன்று ரெண்டாக செஞ்சுக் கொடுப்பேன் ஆனால் வந்து நான் அதை எனக்கு செய்ய முழுசாக செய்யத் தெரியலை ஆனால் நான் கற்றுக்கிட்ருக்கேன் வெண்டை புளிக்குழம்பெல்லாம் செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு ஆனால் கற்றுக்கிட்ருக்கேன் செய்யணும் அதே மாதிரி ஸ்வீட்டு வந்து ரவா உருண்டை மைசூர் பாக்கு ரசகுல்லா இந்த மாதிரி ஐட்டமுல்லாம் எனக்கு செய்யத் தெரியாது ரவா உருண்டை எங்கள் மாமியார் நல்லா செய்வாங்க அவங்கக் கிட்டே கேட்டேன் கேட்டதுக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி செய்யணும் செஞ்சு பார்த்து